அண்ணே நான் தாண்ணே தம்பி பேசுகிறேண்ண எப்புடிணா இருக்க நல்லாருக்கியா அண்ணா மொபைலு ரீசார்ஜு பண்ணுறது கொஞ்சம் ப்ளானில் கம்மிப் பண்ணிப் போடலாம் கம்மிப் பண்ணிக் குறைச்சி போடலான் பார்க்குறேன் ஏற்கனவே வண்டி செலவு சாப்பாடு செலவு இங்கே வேலைக்சு வந்த இடத்துல நிறையா செலவு ஆகுதுண்ணே ரூம் செலவு எல்லாம் அதுதான் என்கிட்ட ஒய்ஃபை தான் இருக்குது ச எங்கே அண்ணா அதிகமாக ஃபோ வேலைக்கு போய்விடுவேன் ஃபோனு எதுவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை டேட்டா எதுவும் அவ்வளோ யூஸ் பண்ண போகிறது இல்லை எப்பையாவது கால் மட்டும் தான் பேசப் போகிறேன் அதுதான் இது மொபைல் ப்ளானு ஏதாவது என்ன போட்டால்ண்ணா நல்லாயிருக்கும் அதைப் பற்றி ஏதாவது தெரிஞ்சால் கூட சொல்லுண்ணே ஏன்னால் நான் அதிகமாக எப்படியும் நெட்டு டேட்டா எதுவும் அவ்வளோலாம் யூஸ் பண்ணுறது இல்லைண்ண வேலைக்கு போயிடுவேன் வேலைக்கு போய்விட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் ரூமுக்கு வந்துட்டு அப்படியே டையடாக களைப்பாக ரொம்ப சோர்வாக இருக்கும் அப்படியே தூங்கிடுவேன் நான் அதிகமாக நெட்டு எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல வேணால் கா ஏன்னால் அதைப் பற்றியே காசு தாண்ணா அதிகமாக செலவாகிட்டு இருக்குது இப் இப்போ மொபைல் பில் அதிகமாக இதுலேயே போய்விடுது நம்ம நான் ஏதாவது காசு இதுவும் இதை குறைச்சிக்கிட்டு ஏதாவது காசு ஏதாவது அதிகமாக சேவ் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கண்ணே அதைப் பற்றி ஏதாவது உனக்கு தெரிஞ்சால் சொல்லுண்ணே தெரிஞ்சது ஓகே தெரிஞ்சால் என் கிட்டே சொல்லுண்ணா கொஞ்சம் சரி